ஹலோ ஸ்விக்கியா ஆ ஒன்றும் இல்லை சார் ஆ ஃபுட்டு தான் ஆ வென்னில் ஒன்று ஆர்ட்ரு

இல்லை எனக்கு இல்லை என் பிரண்டுக்கு ஆ நம்பர் சொல்லுறேன் நோட் பண்ணிக்கோங்க அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க ஆ ஓகேங்க சார் பேமெண்ட் நான் பண்ணிவிட்றேன் உங்களுக்கு சரிங்களா ஆ ஜிபே தானே தோ நான் பண்ணிவிட்றேன் இல்லை பேமெண்ட் நான் பண்ணிவிட்றேன் ஆன்லைனில் பண்ணிவிட்றேன் ஓகேங்க சார்